இப்போது முந்திரி விவசாயம்ன்றது வந்து பார்த்தோம்னா முந்திரி சிறந்த விவசாயம்னு சொல்லலாம் மூணு மாசம் தான் நமக்கு அதில் வேலையே மற்ற நேரத்தில் வந்து நம்ம மற்றத் தொழில் ஏதாவது இருந்ததுன்னா தொழில் பார்க்கலாம் இப்போதிக்கு மற்ற எந்த விவசாயம் எடுத்துக்கினாலும் வந்து நெல் கரும்பு பார்த்தீங்கன்னாலும் முழு நேர வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கணும் பயிர் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வேலை செய்யணும் இப்போது முந்திரி விவசாயம் பார்த்தோம்னா மூணு மாசம் தான் நம்ப இந்த சித்திரை வைகாசி இந்த மாசம் தான் நம்ப வேலை செய்யறது அதில் நம்ப கஷ்டப்பட்டால் நமக்கு தேவையான ஆனால் இப்போகத்தி இப்போதைய காலகட்டங்களில் வந்து இப்போ பருவநிலை மாறதுனால் சரியான மழை இல்லை தேவைப்படும் போது மழை பெய்யாததினால வந்து நமக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்குது இப்போதிக்கு அதுதான் மழை கிடைக்காததுனால அந்த அளவுக்கு நம்ப எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வர்றதில்லை இப்போது அதுமட்டும் இல்லாத இப்போது வெளிநாடுகள்லேருந்து போக் முந்திரி வெ இறக்குமதி பண்றதுனால் நமக்கு என்ன நம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ப எவ்வளோ தான் நம்ம மழை பெஞ்சு பொறுக்கி கொட்டை எடுத்தாலும் வந்து அதுக்கான நமக்கு இப்போது நம்ப நமக்கான ஊதியம் நமக்கு கிடைக்கறதில்ல அதுக்கான மதிப்பு கிடைக்கறதில்ல நம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் காஞ்சு இது பண்ணுறோம் ஆனால் வந்து நமக்கு வெலை விக்கிறது பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக நமக்கு வெலை வைக்கிறதுனால் நமக்கு வந்து சரியான லாபம் கிடைக்காது